மீன்களில் வந்து பல வகைகள் இருக்குது அதில் வந்து வளர்ப்பு மீனாகவும் சில மீன்கள் வந்து சாப்பிட்றத்துக்கும் பயன்படுது மீனிலே எனக்கு பிடித்த மீன் வந்து வஞ்சிரம் மீன் தான் தமிழ்நாட்டில் இந்த மீனை வந்து வஞ்சிரம் மற்றும் சிலா அப்படின்னு சொல்லுவாங்கள் இந்த மீனில் வந்து அதிகமான புரதம் மற்றும் வைட்டமின் டி போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்குது இந்த மீன் சாப்பிட்றதால நம்ம இதயமும் ஆரோக்கியமாக இருக்குது இந்த மீன் வந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மீன் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது இதை வந்து எங்கள் வீட்டில் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வஞ்சிரம் வறுத்து கொடுத்தா அதாவது ஃப்ரை பண்ணி கொடுத்தா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கு எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியலை இதை மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க வஞ்சிரம் மீனெலாம் பார்த்திங்கனா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின் சொல்கிறதுனால இது வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க எனக்கும் பிடிச்ச மீன் வந்து பார்த்தீங்கனா வஞ்சிரம் மீன் தான் புவா அப் ஆ இதுக்காக இதுவாக இத் அதனாலேயே பொதுமக்கள் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க